போன வாரம் வாங்கியிருந்த சீலை ரொம்ப பிடிச்சி இருந்துதுன்னு எடுத்தேன் ஆனால் அது வந்து சாயம் நிறைய சாயம் போய்டுச்சு சீலை புசு புசுன்னு ரொம்ப டேமேஜாக ஆனா மாதிரி இருந்துச்சு கிழிஞ்ச மாதிரியே போய்டுச்சு எனக்கு அது இப்போ ரொம்ப பிடிக்கில